இப்போ எங்கள் ஏரியால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஜனை குழுன்னு சொல்லிட்டு இருக்குது ஒவ்வொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துல கூட்டுறதுன்னா பஜனை கோயிலுன்னு சொல்லி ஒன்று இருக்குது ஒரு கோயிலே இருக்குது அந்த கோயில்ல மேக்ஸிமம் போடுவாங்க சேட்டர்டே ஆனால் போடுவாங்க அங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரூமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த வீண அந்த மாதிரிலாம் வந்துட்டு சலங்க அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் நல்லா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்லாம் யூஸ் பண்ணி பஜனலாம் பாடம்போது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதுவும் போக இனிமையாவும் இருக்கும் நம்ம காதில் கேட்கம் போது அப்பறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அவங்க கூப்புட போகும்போது கூப்பிட்டு போகும்போது ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ப பாடுவாங்க இதே ஃபங்க்ஷன் தைப்பூசம் அதெலாம் வச்சேன்னா அந்த மாதிரி டைமிங்கெல்லாம் அவங்க வந்துட்டு நல்லா வந்து நிறைய பேர்லாம் வந்துட்டு உட்காந்து பாடம்போது நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் அதை கேட்கம்போது அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நம்மளும் பாடலான்னு சொல்லி நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் அப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கும் சாமி கூட உட்காந்துட்டு நம்ம இது கோயில்லையுமே உட்காந்துட்டு நம்ம இது பண்ணும்போது மனசுக்கு நம்மளுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் நம்மளே வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே மூழ்கிருவோம் எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு அதுக்குள்ள அப்டி நம்ம ஃபுல்லாவே போயிடுவோம் பஜனை பாடணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கோயில்ல கூப்பிடம் போதும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்லாம் காசு வாங்குவாங்க அப்படிங்கும் போது சாமின்னு சொல்லி ஒன்று நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேல்லாம் போயிட்டு பஜனை பாடும்போது காஸெல்லாம் வேணாங்க எங்களுக்கு ஓகே சாமிக்காக கூப்பிடிங்க அதனால் வந்து நாங்கள் பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்